பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு